என் கூட பிறந்தது என்னோடய அண்ணேன் ஒருத்தன் தான் அவன் பேரு வந்து கதிர் எனக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா நாங்கள் ரெண்டு பேருமே எப்பவுமே அடிச்சிக்க மாட்டோம் புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்குவோம் எனக்கு எது பிடிக்குதோ அது தான் அவனுக்கும் பிடிக்கும் அவனுக்கு எது பிடிக்குதோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே எதுக்காகவுமே அடிச்சிக்க மாட்டோம் எதாக் இருந்தாலும் ரெண்டு பேரும் சரி பங்காக எடுத்துக்கிட்டு போட்டி பொறாமை இல்லாமல் எப்பவுமே இருப்போம் என்னைக்குமே நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்காகவும் அடிச்சிக்கிட்டதே கிடையாது அதேமாதிரி எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும் எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அதே வேற்றுமை என்னன்னா நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன் அவனுக்கு அவ்வளாக்கா படிப்பு வராது பத்தாததுக்கு என்னால் தான் என்னோட நான் பாசிட்டிவ்வாக யோசிச்சாலும் அவன் நெகடிவ்வாக தான் யோசிப்பான் மற்றபடி வேற என்ன செட் ஆகாதுனால் எங்கள் அம்மா சொல்கிற வேலையை வந்து நான் கேட்பேன் அவன் வந்து கேட்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான் அது தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வேற்றுமை பத்தாததுக்கு அவன் எந்த வேலைனாலும் அவன் பொறுமையாக தான் செய்வான் எதையுமே சீரியஸ்ஸாக எடுத்துக்க மாட்டான் ஆனால் நான் அப்படி இல்லை எந்த வேலைனாலும் டக்குன்னு செஞ்சிடுவேன் நீட்டாக வேலையை முடிச்சிடணும் பத்தாததுக்கு அவன் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்கும் அவனுக்கு ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து மனசு இல்லை ஹெல்ப்பிங் மைண்ட் இல்லைனாலும் இப்போ ஹெல்ப்பிங் மைண்ட் இல்லைனாலும் எனக்கு நிறைய பேர்த்த பிடிக்கும் ஆனால் அவனுக்கு வந்து அப்படி இல்லை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான் எல்லா வேலையுமே பண்ணுவான் ஆனால் என்ன வீட்டில சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டான் இது தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கிற வேற்றுமை